இருபது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபது பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று பன்னண்டு பன்னண்டு ரெண்டாயிரத்தி பன்னண்டு ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது